வண்ணங்கள் தீட்ட பொதுவாகவே எனக்கு அந்த வாட்டர் கலர் வந்து ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அதுவந்து தத்ரூபமா இருக்கும் வாட்டர் கலர் இது பண்ணுறது வந்து தத்ரூபமா இருக்கும் அதனால நான் அதை வந்து பயன்படுத்துகிறேன் விரும்புகிறேன் அது வந்து ஏன் பயன்படுத்துகிறேன்னு கேட்டோம்னா என்ன சொல்கிறது நான் இதுவரைக்கும் பெருசாக வேறு எதுக்கும் யூஸ் பண்ணதில்லை பட் என்னோட கொழந்தைங்களுக்கு தான் ட்ராயிங் புக்கை ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு பயன்படுத்தியிருக்கேன் அதுவந்து நல்லாயிருக்கும் வாட்டர் கலர் வந்து நல்லாயிருக்கும் பயன்படுத்த